ஹலோ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் ஆமாம் சொல்லுங்கள் சார்

என்ன மாதிரி சார் யூரியா பொட்டாஷியம் கால்ஷியம் அப்புறம் இயற்கை உரம் இருக்குது சார் ஆ செடி வளந்திருச்சா வரல வரலையா சார் இன்னும்

அப்படின்னா பொட்டாஷியம் போடுங்கள் ஆ சரிங்க அதுக்கு யூரியாவும் யூரியாவும் நான் பொட்டாஷியம் கலந்து போடுங்கள் சார் ஆ சரிங்க சார் ஓகே சார் ஆ ஓகே தேங்க்யூ